ராக் க்ளைம்பிங் என்பது வந்து பாறை ஏறுதல் விளையாட்டு அதில் வந்து ரொம்ப கஷ்டம் பாறை ஏறுதல்ங்கிறது உலகிலேயே மிகப்பெரிய செயல்னா பாறை ஏறுதல் தான் அந்த விளையாட்டில் நிறைய சேலஞ்ச் இருக்கும் நிறையா கற்கள் இருக்கும் முட்கள் செடிகள் புதர்கள் அதை எல்லாம் தாண்டி பாறை ஏறி காட்டுறதுன்னா ரொம்ப கஷ்டம் இதை ஒரு சிலர் பயப்படுவது ஏ ஏன்னால் அவ்வளோ தூரத்துலேருந்து கீழே பார்த்தா எல்லோருக்குமே ஒரு பயம் இருக்கும் அதுலேட்டு கீழே விழுந்துட்டோன்னா என்ன பண்ணுவது அவ்வளோ தான் உயிரே போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் பாறை ஏறுதல்ங்கிறது அதனால் ஒரு சிலர் இதை செய்ய மாட்டாங்க பயப்படுவாங்க பயம் ஒரு சிலருக்கு இருக்கும் அதனால் பாறை ஏறுதல் அவ் அவ்வளோவா பண்ண மாட்டாங்க யாரும்